என் ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் ஹேப்பியாக இருந்தோம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டுந்தான் எல்லா சீக்ரெட்டுமே நான் போய் சொல்லுவேன் யா வேறு எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சீக்ரெட்ஸ்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டுந்தான் சொல்லுவேன் நாங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே லாஸ்ட் பெஞ்ச்சு தான் எங்கள் க்ளாஸில் வந்துட்டு நான் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச்சில் வந்துட்டு இப்போ இந்த மேக்ஸ் சார் வந்தாருனால் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டிருப்பாரு எங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கமாக வரும் நாங்கள் தூங்கிடுவோம் அவர் ஏதாச்சும் பேசிட்டிருப்பாரு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவரே வந்துட்டு எங்களை வந்து கண்டுக்காமல் போயிட்டார் ஏதோ பண்ணிட்டு போகட்டுன்னு லாஸ்ட் பெஞ்ச்சை அவர் எப்பொழுதுமே கண்டுக்க மாட்டார் அவர் பேசாமல் நடத்திட்டிருப்பாரு நாங்கள் பேசாமல் தெரியாமல் வெளியே வந்துடுவோம் பெல் அடிச்சிருச்சின்னால் அவர் நடத்திட்டிருக்கும் போதும் அந்த மாதிரி நிறைய ரொம்ப நாங்கள் வந்து நிறைய பண்ணிட்டிருந்துருக்கோம் அப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஆன்வல் டே அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே க்றிஸ்மஸ் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்கூலில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஹேப்பியாக அதில் போய் ஜாயின் பண்ணுறது ஒரு க்ரூப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி டேன்ஸு ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து நாங்கள் ஜாயின் ஆகிருக்கோம் எங்கள் ஃப் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப் குள்ள வந்துட்டு எங்கள் அம்மா எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே எங்களுக்கும் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டோம் அப்புடின்னா எதுவுமே நாங்கள் வந்துட்டு சொல்லிக்க மாட்டோம் எது பண்ணிக்க மாட்டோம் இது வந்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்தோம் அந்த ஸ்கூல் டேஸ் லைஃப்லலாம் இப்போ வந்துட்டு அந்த ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்பொழுதுமே நான் வந்து காண்டக்ட்டில் தான் இருக்கேன் எப்பொழுதுமே நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டக்ட்டில் பேசுகிறது சேட் பண்ணுறது அது மாதிரி நிறையவே இருக்கும் நாங்கள் ஸ்கூல் டேஸில் இருக்கும் போதுலாம் ரொம்ப ஹேப்பியாக நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா அந்த லஞ்ச் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றது யாருக்கிட்டேயாச்சும் பிடிங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்ருந்தோம் இப்போது வந்து எங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் பெஞ்ச்சில் போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது சாக்லேட் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது க்ளாஸ் டைமில் தூங்குகிறது இந்த மாதிரி நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தூங்குனோம்னா எழுப்பி விட்றது டீச்சர்ஸ் போய் க்ளாஸுக்கு வந்தால் அந்த மாதிரி இப்போ டீச்சர்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் வந்து க்ளாஸ் டைமில் அரட்டை அடிக்கிறது யார்க்கிட்டேயாச்சும் கதை பேசிட்டிருக்கறது இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம் டைம்ஸில் பப்ளிக் எக்ஸாம் டைமிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஏதாச்சும் தெரியாது அப்புடின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்னால் சொல்லிக் கொடுப்பாங்க எதுவுமே நாங்கள் வந்து தப்பாகலாம் எடுத்துக்க மாட்டோம் நல்லா நாங்கள் ஷ் ஜாயின் பண்ணி நல்லா தான் படிப்போம் நல்லா படித்து நாங்கள் வந்து நல்லா நல்ல மார்க் எடுத்தோம் இப்போ வந்து போட்டி போட்டு நாங்கள் படிப்போம் நீ அதிகமாக எடுக்கிறியா நான் அதிகமாக எடுக்கிறனான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு தான் படிப்போம் எப்பொழுதுமே இந்த மாதிரி போட்டி போட்டு படிக்கும் போது வந்துட்டு ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் இப்போது வந்துட்டு நீ இவ்வளோ எடுத்திருக்க நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் அந்த மாதிரி சண்டை போடுறது குட்டி குட்டியாக சண்டை போடுறது அப்புறமேட்டுக்கு ஜாயின் ஆகிக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹே ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு ரொம்ப அந்த லைஃபெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்குது இப்போது இருக்கிற லைஃப்பெலாம் இந்த மாதிரியே எப்பொழுதும் முன்னாடி மாதிரியே இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அப்புடில்லாம் இருக்க முடியாது ஏன்னால் வந்துட்டு நம்ம ஸ்கூல் டேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கோ அவ்வளோ தான் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நாங்கள் எக்ஸாம் டைம்லலாம் எப்பொழுதுமே நாங்கள் சேர்ந்து உட்காந்தி படித்து நைட்டு ஃபுல்லாக நல்லா நாங்கள் படித்துட்டு காலைல போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் போய் எக்ஸாம் எழுதுவோம் இந்த மாதிரி ரொம்ப நிறையவே ஹேப்பியாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம்